தமிழ்நாட்டில் மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை என்னென்னா நிறைய நோய்கள் இருக்குது நிறைய நோய்கள்லாம் மக்கள் வந்து எதிர்கொள்கிறாங்க அதில் என்னென்னா அதில் என்னன்னான்னு பார்த்தோன்னா டெங்கு டெங்கு வந்து நிறையவே அஃபெக்ட் ஆகுறாங்க மக்கள் எல்லாத்துக்குமே இப்போ அந்த டிச்சீல் டிச்சில் தேங்கி நிற்கிற தங்கி தண்ணினால் கொசு நிறைய பரவுது அந்த இடத்துல மக்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை செய்கிறப்ப அந்த இடத்துல அந்த மக்கள் வந்து வேலைகள்லாம் செய்கிற அப்போ அங்கே அவங்களுக்கு நிறைய நிறைய நோய்கள் எல்லாமே வரும் அதனால் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த நோய்களால் இப்போ ரீசன் இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொரோனா அப்படின்ற ஒரு தொட் தொற்று வந்து மக்களுக்கு ஏற்பட்டது அது சைனாவில இருந்து அந்த தொற்று வந்தது அதனால் மக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதனால் நிறைய மக்கள் அதனால் இழந்து இழந்திருக்கோம் அவங்க இறந்துருக்காங்க இதெல்லாம் ஒரு தொற்று நோய் ஒவ்வொருத்தவங்களுக்கிட்ட இருந்தும் பரவ பரவ பரவ பரவ நம்மளுடைய நாட்டிள் இருக்க கூடிய நம்மளுடைய மக்கள் எல்லாமே அழியிறாங்க இதுக்கு என்ன ஓ என்ன ஒரு இதுனால் நம்ப இருக்கிற இடத்த சுத்தம் பத்தமாக வச்சுக்கிட்டா அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது எந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்ப இடத்த சுத்தம் பத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கேன்சருன்ற ஒரு விஷயம் என்னன்னா ஊர்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அப்படி தான் கேன்சர் இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு பத்து பேருக்காவது கேன்சர் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே எடுத்துக்க கூடிய உணவு வகைகள் பீப்பி சுகர் இது எல்லாமே நார்மலாகவே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமேவே இருக்குது இது எல்லாமே ஒரு நோய் தான் இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிள் மக்கள் எதிர்க்க எதிர்கொள்கிற நோய்கள் ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ப வந்து சத் சற்றுள்ள சத்துள்ள பொருட்கள் எடுத்துக்கிறது இல்லை அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நம்மளுடைய உடம்ப பாதுகாப்பாக நம்ம வச்சிக்கணும் நாம எந்த அளவுக்கு நம்ம உடம்ப பாதுகாப்பாக வச்சிக்கிறமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் நம்மளால பாத்துக்க முடியும் அதே மாதிரி அந்த சுகர்லாம் இருக்குது சுகர் அந்த சுகர் பீப்பி இதில் ஹை பீப்பி லோ பீப்பி இப்படின் நிறைய வகையான நோய்கள் நம்மள்ட்ட இருக்குது அதுக்குலாம் ஒரே காரணம் உடல்ல நம்ம பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணுன்னா நல்ல உணவு வகைகள் நல்லா ஆரோக்கியமான உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கணும் அதெல்லாம் எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புல கொஞ்சமாவது நோய் எதிர்ப்பு சக்தி வரும் நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு எந்த நோய் வந்தாலும் நம்மள உடம்புல இருக்க கூடிய வலிமையினால் அந்த தொற்றெல்லாம் வந்து நீக்கலாம் அப்படினு நான் நினக்கிறேன்